ஹலோ ஆ வணக்கம் சார் சார் எனக்கு வந்து என்ன பிரச்சனைன்னா டைவர்ஸ் ப்ராப்ளம் டைவர்ஸ் வாங்கணும் சார் என்ன பிரச்சனைன்னா இப்போ வந்து வீட்டில் வந்து ரொம்ப அப்பப்போ சண்டைப் போடறாங்க குடிச்சுட்டு வந்து அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது சார் அதனால் வந்து அவங்கக்கூட வந்து என்னாலே ஃபேமிலி வந்து ரன் பண்ண முடில்ல அதனாலே எனக்கு டைவர்ஸ் வேணும் சார் ஆ டூ இயர்ஸ் ஆகுது சார் ஆ இல்லை சார் ஆ இல்லை சார் அந்த ரீசன் தான் சார் வேறு எந்த ஒரு ரீசனும் இல்லை சார் ஆ எஸ் சார் அவருக்கும் ஓகே சார் ஆ ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் தேங்க்யூ சார்